வணக்கங்க நான் வந்து மாரத்தானில் டூ டைம்ஸ் வந்து பங்கெடுத்துருக்கேன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் மாரத்தான் ஓடுறதுக்கு ஒன் வீக்கில் இருந்தே ரொம்ப லாங்கான தூரம் காலையில் ஈவினிங் கிட்ட அது மூணு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு அந்த மாதிரி ஓடிய அனுபவம் ஓடி ட்ரைனிங் எடுப்போம் அந்த ஓடி ட்ரைனிங் எடுக்கிறது மூலிமா நமக்கு மாரத்தான் ஓடும் போது நமக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் ப்ளஸ்ஸு உடம்பும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் அந்த லாங்க் தூரோங்கற நெடுந்துரோங்கிறது உடம்பு நல்ல ஃப்ரீயாவும் ஃப்ளெக்சிபிளாவும் வெச்சுட்டா மட்டுந்தான் ஓட முடியும் அதுக்காக வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான ட்ரைனிங் எடுத்துருக்கணும் மினிமம் நான் வந்து பத்து நாள் இல்லை ஒரு ஒன் வீக்குன்ட்டு ஒன் வீக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் எடுப்பேன் அப்படி ட்ரைனிங் எடுக்கும் போது என்னால் ஃப்ரீயா ஓட முடியும் நான் மாரத்தானில் ஒரு இரண்டு இரண்டு டைமு கலந்துருக்கேன் தேங்க்யூ